சொல்லுங்கம்மா யார் ஆமாம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன ப்ராப்ளம்மா என்னம்மா ஐடி கார்டை தொலைச்சிட்டு இவ்வளோ கூலாக பதில் சொல்கிறீங்க நெக்ஸ்ட்டு வீக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஏம்மா அதை பொறுப்பாக வச்சுக்கணுன்லாம் உங்களுக்குத் தெரியாதா உங்கள் ஹெச்ஓடிக்கு தெரியுமா நீங்கள் லாஸ் பண்ணது அப்படிங்களா யார் உங்கள் ஹெச்ஓடி மீனா மேம்ங்களா சரி ஓகே நாளைக்கு என்னோடய ஆஃபீஸுக்கு வாங்க உங்களோடய ஃபோட்டோ நீங்கள் தொலைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கிறதில்லையாம்மா இப்போ வந்து கேட்டுட்டிருக்க ஓகே நாளைக்கு என்னோடய ஆஃபீஸுக்கு வந்து உன்னோடய ஃபோட்டோஸ் உன்னோடய அட்ரஸ் உன்னோடய டீடெய்ல்ஸ் ப்ரூஃப் எல்லாமே என்னோடய ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் வித்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு அப்பாலஜி லெட்டர் வந்து எழுதிக் கொடுக்கணும் இந்தமாதிரி இன்னொரு டைம் நான் வந்து எழு ஐடி கார்டை நான் லாஸ் பண்ணமாட்டேன் மிஸ் பண்ணமாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு லெட்டர் எழுதிக் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டுக் கிளம்புங்க சேஃபாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வந்து என் முன்னாடி நின்றீங்க அப்படின்னா பனிஷ் பண்ணுவேன் பெனால்ட்டி கொடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணமாட்டேன் புரியுதுங்களா ஓகேயா ஓகே தேங்க் யூ